ஹலோ நான் சிவாஜி பேசுகிறேன் ஆ அரிசி வேணுமேப்பா பத்து கிலோ வேணும்ப்பா பாசுமதி அரிசி புலுங்கலரிசி ஒரு பத்து கிலோ பிரியாணி அரிசி பிரியாணி அரிசி பிரியாணி அரிசி ஒரு பத்து கிலோ ஆ பிரியாணி அரிசி ஆ எல்லாம் ஹோட்டல் கடைக்கு வேணும்

சரி சரி ஆ ஆ எப்போ அனுப்புகிறீங்க ம் நீங்கள் அனுப்ச்சிவிடுங்க வெலை எவ்வளோ ஒரு கேஜி நூறுபாயா ஒரு மூட்டை ஒரு கேஜி நூறுபான்னா நூறு கேஜியா ஆ பத்தாயிரருபாயா ஆ இது புலுங்கலரிசி ம் அது எட்டாயிரருபாயா ஆ அப்புறம் இது இந்த அரிசி சாப்பாட்டரிசி ம் சரி ஐயாயிரத்தி ஐந்நூறுபா ஆ சரி ம் சரி சரி அமௌண்ட்டெல்லாம் இது பேங்க் மூலிமா அனுப்புகிறேங்க அக்கௌண்ட்டில் ஆ ஆ ஆமாம் ஆமாம் எப்போ அனுப்புகிறீங்க ஆ ஆ ஆ ஆ ஒரு மூட்டை வேணும் ஆ ஆ பண்ணிடுறோம் பண்ணிடுறோம் ஆ ஃபோன்பே ஜியோபே கூகுள்பே அது மாதிரி பண்ணிடுறேன் நீங்கள் அனுப்ச்சிவிடுங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ ஆ சரி சரி அனுப்ச்சிவிடுங்க